இந்த பாரதியார் கூறியிருப்பாரு யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இப்போ இந்த சொற்றொடரை கேட்கும்போது எனக்கு வந்து மிகவும் மிக மிக மிக பிடித்திருக்கிறது ஏன்னா எந்த ஊர்லேயுமே வந்து தமிழோ தமிழோட சிறந்தது எதுவுமே இல்லை தமிழ் தான் வந்து எல்லாம் மொழியை விட சிறந்தது அப்படின்னு அவர் சொல்லும்போது தமிழ் மேல் ஒரு பே பற்று ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் நம்ம தாய்மொழி தமிழாக இருக்குது அப்படின்ற ஒரு பெருமிதம் நமக்கு கிடைக்கிது அதை நினைக்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஒரு புல்லரிக்கிற மாதிரி ஒரு உற்சாகம் ஒரு இனிமை எல்லாமே கிடைக்குது அப்போ தாய்மொழின்னா எவ்வளோ ஒரு இது முக்கியத்துவம் அப்படின்றத தெரிஞ்சிக்கணும் எல்லாருமே இப்போ நம்ம் இருக்கிறது வந்து தாய்மொழி அப்படின்றத வந்து எல்லாருமே உணரணும் தாய்மொழியை எல்லாருமே மதிக்கணும் மதித்து அது அது வந்து ஒரு இதாக பார்க்கணும் அப்போதான் வந்து பாரதியார் சொன்னமாதிரி யாம் எந்த இதை எல்லாத்தையும் கற்றுக்கணும் கற்றுக்குறத விட தமிழ் வந்து மிக மிக சிறந்தது அந்தமா அந்தமாதிரி ஒரு இதை கற்றுக்கிட்டு தமிழ் தமிழ வந்து எப்பவுமே இழிவுப்படுத்தாமல் நம்ம பேசணும் தமிழை நடத்தணும் தமிழ் வந்து எப்பவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான இது தாய்மொழியாக நம்ம் இருக்கிறதுலேயே நம்ம வந்து ஒரு வே எப்படி சொல்கிறது அதுலேயே நம்ம ஒரு பெருமைப்படணும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் நம்மளோட தம் தாய்மொழி தமிழ் அப்படின்றதுலே நம்ம பெருமைப்பட்டுக்கணும் அப்படி இருக்கணும் அதுதான் தாய்மொழி அந்த தாய்மொழியை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன் ஏன்னா எனக்கு தாய்மொழின்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரு சொன்ன அந்த வார்த்தை எங்கே போனாலுமே தமிழ்தான் அப்படின்ற யாமறிந்த மொழியில் தமிழ் மொழிபோல் இனிதாவது எங்கும் காணோம் இனிதாவது எங்கே போனாலுமே தமிழை மட்டும் எங்கேயுமே விட்டுக் கொடுக்காமல் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தமிழை வந்து முதல் இடத்துல வச்சுக்கணும்